ஹலோ குட் மார்னிங் சார் வாட்டர் கம்பெனியா சார் இப்போது நான் நெக்ஸ்ட்டு வீக் நான் வந்து வீடு குடிப்போகிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி வேணும் உங்கள் கிட்டே இருந்து எனக்கு கிடைக்குமா எனக்கு எனக்கு வந்து நாளை மறுநாள் எனக்கு வேணும் சார் எனக்கு ஸோ நாளை மறுநாள் எனக்கு ஒரு பத்து மணிக்கெலாம் வரணும் சார் எனக்கு காலையில் சார் ரேட்டெலாம் எப்படி சார் சொல்கிறீங்க லிட்டருக்கு இருபது ரூபாயா என்ன சார் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க நான் வந்து நிறைய கேட்குறன் நீங்கள் இவ்வளோ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை பதினைஞ்சு ரூபாயா எனக்காக ஒரு பதினஞ்சு ரூபாய் போட்டு கொடுங்க சார் ஓகே சார் எப்படி சார் வாட்டரெலாம் குவாலிட்டியாக இருக்குமா எப்படிருக்கும் டேஸ்ட்டெலாம் எப்படிருக்கும் ஸோ நான் வந்து இன்வைட் பண்ணுறலாம் பெரிய சீஃப் கெஸ்ட்டெலாம் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்தமாதிரி வா வாட்டர் தான் கொடுப்போம் ஸோ அவங்களுக்குலாம் ஓகேவா தானே இருக்கும் ஏன்னால் உங்களுக்கே தெரியும்லே ஸோ வந்து எனக்கு வந்து பாட்டில் லுக் வந்து நல்லாயிருக்கணும் சார் எனக்கு பார்க்கிறதுக்கு ஏன்னால் ரொம்ப ஒருமாதிரி அழுக்கெலாம் இருக்கிறது ரொம்ப டீசண்ட் லுக்கில் இருக்கணும் ஓகேவா அதில் அப்புறம் ப்ளஸ் வந்து அந்த பாட்டில் அழுக்காக இருக்க அழுக்காகமல் இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணும் வாட்டர் முக்கியமாக வந்து இதில் ஹைலைட் என்னவாக இருக்கணும் அப்படினால் வாட்டர் டேஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னால் நாங்கள் இன்வெயிட் பண்ணுறது வந்து இது தான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன் நடக்குது ஸோ யாரும் எந்த ஒரு டிசப்பாயிண்ட்டும் ஆகக்கூடாது இந்தமாதிரி இங்கே போனோம் இந்த ஃபங்ஷன் போனாம் இந்தமாதிரி ஆகிடுச்சின்னு தான் சொல்லக்கூடாது யாருமே நீங்கள் கரெக்ட்டாக வந்து நீங்கள் கரெக்ட்டாக நாங்கள் இப்போது உங்களுக்கு உங்களை நம்பி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்ட்டாக டைமிங்க்கு வரணும் அந்த பாட்டில்லோடய குவாலிட்டி டேஸ்ட் ஆஃப் வாட்டர் எல்லாமே குட் கண்டிஷன்னாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு திரும்ப நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் ஓகேவா ஸோ நான் உங்களுக்கு எந்த இதில் வந்து நான் அமௌண்ட் ட்ரன்சேக்ஷன் பண்ணணும் எப்படி அமௌண்ட்டெலாம் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு நேரில் நான் கொடுக்கவா இல்லை ஜிபே அந்தமாதிரி பண்ணவா ஓகே சார் எனக்கு நாளை மறுநாள் எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துருங்க சாரி வாட்டர் எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து ஃபர்தராக நாங்கள் பிரோசிஜர் எங்களுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி சார் நான் எங்கள் அட்ரஸ் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகே தேங்க்கி யூ சார் தேங்க்கி யூ